என்னுடைய வாழ் வாழ்க்கையில் வந்து குறிக்கோள் என்னென்னால் இது வரையும் வந்து குடும்பம் பிள்ளைங்க அப்டின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சி வருஷமா வந்து அனைத்து உதவும் வந்து பிள்ளைங்களை சார்ந்ததாகவும் குடும்பத்தை சார்ந்ததாகவும் இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து சோசியல் சர்வீஸு நம்ப வந்து நம்ப ஏன் பிறந்தேன் ஏன் இரு ஏன் அப்படி இருக்கிறோன்றன் இல்லாமல் சோசியல் சர்வீஸாக வந்து நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்யணும் வந்து பொருளாதார ரீதியாக இல்லைனாலியும் உடல் ரீதியாகவும் அவர்களுக்கு வந்து அவார்னஸ் கொடுக்கறது விழிப்புணர்வு எல்லாமே அவர்களுக்கெல்லாம் போயிவிட்டு மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டி எனக்கு சோசியல் சர்வீஸ் செய்யணுன்டு ரொம்ப ஆசை இதுக்கு மேலே வந்து வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டி எனக்கு ஒரு குறிக்கோளில் இருக்கேன்